ஆ ஹலோ மேடம் இது ஜவுளி கடைங்களா ஆ இங்கே அக்காவோடய மேரேஜ் வெச்சுருக்கோம் நான் ரீசண்ட்டாக மீஷோவில் வந்து பார்த்துருக்கேன் உங்கள் இதுலெல்லாம் நல்லாயிருக்கு சாரீஸெல்லாம் ஸோ அந்த சாரீஸெல்லாம் நான் ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் எல்லா இந்த பூனம் சாரீ இந்த காட்டன் சாரீஸெல்லாம் நல்லா இருக்குது ப்ரைஸ் எல்லாம் பார்த்தேன் பட் ஓவர் ரேட்டில் இருக்குதுங்க அதெல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல்ஸில் வந்து சாரீ ஒரு ஐம்பது சாரீ எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க மேடம் ஆ ஓகே ஓகேங்க சாரீஸெல்லாம் என் என்ன ரேட்லிருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்களா சில்க் சாரீயெல்லாம் ஒரு ஒரு ஃபோர் தௌசண்ட் இல்லை ஃபை ஃபை ஹண்ட்ரடு அப்படின்றது மாதிரி ஆ ஆ ஆ ஆ ஆ

ம் ம் சாரீயோடய குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குதுங்களாங்க ம் ம் ம் அங்கே எல்லா சாரீயுமே அவைலபிள் இருக்கும் இல்லைங்களா காட்டன் சாரீ பூனம் சாரீ ஆ ஆ ஆ ம் ம் ம் ம் ம் ஆன்லைனில் பார்த்துட்டுதாங்க கால் பண்ணுறேன் ஸோ வர முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கோம் அதனால்தான் இப்போ நான் கால் பண்ணி கேட்குறேன் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னால் நானும் உங்கள் கடைக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பேசுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க ம் ஆ ஆ சரிங்க சரிங்க ஆமாங்க ஆமாங்க ஆ சரிங்க கண்டிப்பாக வரேங்க வரேங்க